ஆ ஹலோ மேம் சொல்லுங்க ஆ சொல்லுங்க மேம் என்ன மேம் வேணும் எப்போ மேம் போட்டது சிக்ஸ் மந்த் ஆகுதா மேம் எந்த கம்பெனி மேம் பிராண்டு ஆ எஸ் மேம் வாட்டர் அந்த டியூப் இருக்குதுல அது எந்த கம்பெனி மேம் ஓ ஓகே மேம் ஓகே மேம் ஒன்றும் இல்லை மேம் நாங்கள் சரி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணப் பார்க்கறோம் மேம் வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா மேம் ஓகே மேம் நாங்கள் வந் ஆ ஓகே மேம் நான் வந்து பார்க்கறேன் அது மட்டும் இல்லாமல் அழுக்காக இருக்குன்னால் அது ப்யூரிஃபை பண்ணப் பார்க்கறேன் மேம் முடிஞ்சளவுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் நேரடியாக வந்து பார்த்தா தானே மேம் தெரியும் இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன் மேம் உங்கள் லொக்கேஷன் அதுதான் ஏரியா சொல்லுங்க மேம் கரெக்டாக காந்தி நகர் ஆ ஓகே மேம் ஆ புரியுது மேம் நீங்கள் சொன்னோனே புரிஞ்சிருச்சு மேம் கண்டிப்பாக வரோம் மேம் வேறு ஏதாவுது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதா இம்ப்ரூவ் பண்ணணுமா ஏதாவுது சொல்லுங்க மேம் புரியுது மேம் ஐம்பது பேருக்கு பண்ணலாம் தப்பில்லை அது ஐம்பது பேருக்கு ஒரு பிரச்சனை வந்துராதில மேம் அதில் யார் யாருக்கு இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளமாக இருக்கும் மற்றபடி வேறு யாருக்காவது பிரச்சினை இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம்ல மேம் அதாவது ஐம்பது பேருக்கு ஒரே மாதிரி பிரச்சினை வராதுல மேம் அப்படின்னா டோட்டலாக ஐம்பது ஐம்பது ஃபேமிலிக்கும் அந்த மாதிரி இருக்கா மேம் ஓ அப்படிங்களா மேம் ஐம்பது ஃபேமிலிக்கும் இதே மாதிரி இருக்குனால் அது வாய்ப்பில்லையே மேம் நல்லா நாங்கள் நல்லாதாங்க மேம் பண்ணிட்டிருக்கோம் ஓகே மேம் ஓகே ஆ கண்டிப்பாக பண்ணுறோம் மேம்

ஓகே மேம் தேங்க்யூ மேம்